ஹலோ ஜீவி உணவகங்களா ஆ மெஸ்ல நான் வந்து ஃபுட்டு ஆட்ரு பண்ணியிருந்தேன் சிக்கன் பிரியாணி பாயில்டு எக்கு அப்புறோம் கொஞ்சம் க்ரேவியி இது மூணும் ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆ டெலிவரி பாய் சேகர் தான் இப்போ வந்து கொடுத்துட்டு போனார் கொடுத்து ஒரு பத்து பாஞ்சு நிமிடம் கூட இல்லை சாப்பிட்றதுக்கு எடுத்து பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்குது ஆ இல்லைல்ல மாமா அதை சாப்பிட்றதுக்கு வந்து சரியான ஒரு இதில் இல்லை கெட்டுப்போன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது அது எப்படி சாப்பிட்றது ஆ வாய்ப்பே இல்லையா அப்போ நாங்கள் என்ன வேணும்னு பொய் சொல்கிறோமா பாருங்கள் பசியோட இருக்கிறாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு தான் ஆட்ரு பண்ணோம் ஏன்னா ரெகுலராக அங்கே தான் வாங்குவேன் இப்படி இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துவுட்டா எப்படி ஆகிறது ஆ இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு நாங்கள் வேணும்னுலாம் சொல்லலை உள்ள ம் ஆ உண்மையைத்தான் சொல்கிறோம் நீங்கள் வேணா வந்து அந்த டெலிவரி பண்ண ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கொங்க பாருங்கள் எப்படி எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு அனுப்புகிறிங்களா டெலிவரி பாயை அனுப்புகிறிங்களா சரி அதுக்குரிய பணம் தர்றீங்களா எப்போ இல்லை டெலிவரி பாய்கிட்ட குடுத்துவிடுங்க நீங்கள் அனுப்பின ஃபுட் பாக்கெட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் ஆ மீண்டும் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க வந்து ரிப்போர்ட் பண்ணேன்னு ஆ தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஐ ஃபீல் எக்ஸ்ட்டீமிலி சாரி ஃபார் தட் எனக்கு சீக்கிரமா அனுப்புங்கள் தேங்க் யூ